தினசரி பயன்படுத்துற சமூக ஊடகதளங்கள் என்ன அப்படின்னா வாட்சப்பு யூடியூப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூ கூகுள்லேயும் ஏதாவது சர்ச் பண்ணுவோம் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ நியூஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இல்லை ஏதாவது டீடைல்ஸ் தேடணும் அப்படின்னா வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி தேடி பார்ப்போம் சில நேரம் நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்போம் ஆனால் நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் போட்டு வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே கூட செய்கிற மாதிரியும் இருக்கும் பார்த்துட்டே வேலை செய்யலாம் இப்போ ஏதாவது சமைக்கிறது தெரியல இல்லை ஏதாவது ப்ராஜக்ட் செய்கிறதுக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூடியூப்பில் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோடய திறமைகளை வளர்த்துகிறதுக்கு நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சமூக ஊடகத்தளம் தான் அடிப்படையாக இருக்காங்க இருக்குது